இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய சிக்கல் ஏற்படுது என்னென்னா நம்ம ட்ரெயினில் போவோம் பஸ்ஸில் போவோம் இதுலல்லா நிறைய சிக்கல்கள் என்னென்னா அதுக்கு முன்னாடி இருந்தது என்னென்னா வந்து நம்ம எங்கே இறங்கப் போகிறோம் எங்கே போகிறோம் எங்கே வரோம் எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது ஆனால் இப்போ அது இல்லை காரணம் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சி ட்ரெயினில் போகும்போது இப்போ அதிகமான ஆப்ஸ்லாம் இருக்குது யூடிசி யூ யூடிஎஸ் இருக்குது வேர் ஈஸ் மை ட்ரெயின் இருக்குது ஸோ இதெலலாம் பார்க்கும் போது நம்ம லொக்கேஷன் மட்டும் ஆன் பண்ணிகிட்டு நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோன்ற மட்டுந்தான் ரூட் மட்டும் போட்டால் போதும் எந்த ட்ரெயினில் போகிறோம் எந்த ப்ளாட்ஃபார்மில் போகிறோம் எங்கே இறங்கப் போகிறோம் எ கரண்ட்டாக எங்கே ஸ்டாப்பிங் இருக்குது ஸோ எல்லாமே அதுலேயே வந்துரும் அது இல்லாமல் நம்ம சென்னையிலல்லாம் பார்த்தீங்கன்னா சலோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எந்த பஸில் போகிறோம் ரூட்டு மட்டும் நம்ம கரெக்டாக போட்டால் போதும் எந்த பஸில் வ போகிறோம் அந்த பஸ்ஸு எங்கே நிற்கும் எங்கேங்க போது நம்ம அந்த பஸ்ஸில் இருக்கோமா இல்லையா அடுத்து அந்த பஸ்ஸு எங்கே போய் நிற்கப் போது எங்கே வருது எந் இன்னும் இந்த ஊருக்கு இன்னும் எத்தனை பஸ்ஸு வரும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன ஒரு நல்ல விஷயன்னா இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக கிடைக்குது நம்மளுக்கு வெறும் நம்ம நெட்டு மட்டும் இருந்தால் போதும் நம்ம அதை டவுன்லோட் பண்ணி ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெக்னாலஜிஸ் வளர்ந்தது இது இது ஒரு நல்ல நல்ல விஷயம் நம்முளுக்கு போக்குவரத்தில் டெக்னாலஜிஸ் நிறைய பங்கு வகிக்குது நல்ல உதவிகரமாக இருக்குது